ஹலோ சொல்லுங்கள் சார் சார் எனக்கு வந்து இங்கே ஒரு வண்டுகடி அலர்ஜி மாதிரி இருக்குங்க சார் இந்த நெற்றி கை கால் அதுக்கு எதாவது மருந்து கிடைக்குமா எனக்கு இங்கிலீஷ் மருந்து செட் ஆகல நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆயில்மெண்ட்டுப் போட்டேன் என்னால் ஒன்றும் முடியல இந்த மாதிரி இந்த இடத்துக்குப் போய் கேட்டுப் பாருங்கள் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நம்பர் காண்டக்ட்டில மெசேஜி பண்ணதுனால இங்கே நீங்கள் தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்கலாட்டுக்குது ஆமாவா இல்லையா ஆ அது நீங்கள் தானாங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குதுங்க சார் வண்டு கடின்னு சொல்லுறாங்க சிலப்பேர் சிலப்பேர் அதை அலர்ஜின்னும் சொல்லுறாங்க கேள்விப் பட்டுருக்கேன் ஆ சொல்லுங்கள் சார் சந்தனம் வச்சு பார்த்தேங்க சார் அது வந்து குளிர்ச்சி தான் அது வந்து கொப்பளம் மட்டும் தாங்க சார் போகுது

ஆ ஆ ஆ என்ன ஊருங்க சார் மகுடஞ்சாவடியா நான் அப்படி இருந்தாலும் செலகண்டாப்புரத்தில் தாங்க சார் இருக்கேன்

சரிங்க சார் இல்லைங்க சார் இல்லை எனக்கு நாட்டு வைத்தியம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் அங்கே வந்துப் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க சார் நான் இப்போ இப்போ வரைக்கும் நான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மருந்து தான் யூஸ் பண்ணேன்

அப்படிங்களா இல்லைங்க சார் எனக்கு நாட்டு மருந்து மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை வேறு ஒன்றும் இல்லை நான் டவுனில் இருக்கறதுனால இங்கிலீஷ் இங்கிலீஷ் மருந்தப் போட்டுப் போட்டு நான் பழகிட்டேன் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன்

ம்ஹும் இல்லைங்க சார் நான் அதை பார்க்குறேன் பர்ஸ்ட்டு மறுபடியும் அது இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நான் அங்கே வர்றேங்க சார் சரிங்க சார் ஓகே தேங்க் யூ ம் சரிங்க சார்